இந்தியா இந்தியா வந்து மலை வெயில் பனி குளிர்காலம் என்று நான்கு வகையான தட்ப வெப்ப நிலைகளை சந்தித்துக்கொண்டிருக்கிறது இது வந்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது மாநிலங்களிலே பார்க்கும் போது ஊருக்கு தகுந்தாற்போல் மாவட்டத்திற்கு மாவட்டமும் கூட வேறுபட்டு வருகின்றன இதை மாதிரி பார்க்கும் போது பல இடங்களில் மலை காலம் வரும் போது ஒரு ஊரில் மலை இப்போ அதிகமாக இருக்கும் பொழுது ம மு பக்க அருகில் உள்ள ஊரில் மலை வந்து பெய்யாமல் வெயில் அடித்துக்கொண்டு இருக்கிறது ஒரு பகுதி அதை மாதிரி இந்தியாவின் த வெப்பநிலையை பார்க்கும் போது பருவநிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன எங்கும் இதனால் ஒரு ஊரிலும் மலை இருந்து வெயில் அடிக்கும் பொழுது பார்க்கும் போது வேறுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பருவநிலையால் மாற்றங்களினால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நோய் என்பது பார்க்கும் போது மக்களிடம் மக்களிடம் மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்க கூடிய மிருகங்கள் மிருகங்களாக இருக்க கூடிய வளர்ப்பு நாய்கள் அந்த மாதிரி இருக்கும் தொற்று நோய்களும் பரவ பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதனால் பல்வேறான பகுதிகள் உங்களுக் அதனால் நோய் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதனால் பருவநிலை என்பது காலத்திற்கு தகுந்தாற்போல் போல் மாறிக்கொண்டு இருப்பதனால் அது ஒ அதற்கு ஏற்றார் போல் தன்னை வந்து தயார்படுத்திக்கொள்ள மக்களும் வீட்டு வளர்ப்புக வளர்ப்புகளாக இருக்க கூடிய வீட்டு மிருகங்களும் இதை மாதிரி அதனால் நோய்கள் பல வகையான பாதிப்புகளுக்கு ஏற்பட்டு தன்னுடைய பணி உ உயிரையும் த ம அவதைகளையும் பட்டு கொண்டிருக்கின்றன கஷ்டங்களும் பட்டு கொண்டிருக்கின்றன இதனால் மக்களுக்கும் மிருகங்களுக்கும் வீட்டு மிருகங்களுக்கும் பல்வேறான இன்னல்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது இதனால் பார்க்கும் போது பருவநிலை என்பது சமமாக இல்லாமல் காலத்திற்கு தகுந்தாற்போல் இந்த ஊருக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டு இருப்பதனால் அது அதனால் பல்வேறான நோய்களும் பல்வேறான கஷ்டங்களும் ஏற்படுகின்றன